இங்கே திருவண்ணமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றுலா என்ன விசேஷம்னால் தீ கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப எங்கள் ஊரில் விசேஷமாக இருக்கும் வெள்ளி தேர் பெரிய தேர் மரத்தேருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒவ்வொரு பௌர்ணமியும் கிரிவலம் வருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி பாரினர்ஸெலாம் வருவாங்க வந்து தங்கியிருக்காங்க இங்கேவே பல நாள் இடமும் வாங்கி இங்கேயே இருந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க எங்கள் மக்களுக்கு இங்கே கடையிலெலாம் ரொம்ப வெ பொருளெலாம் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டுருக்கு இங்கே சுற்றி பார்க்கணுன்னா பருவதமலை இருக்குது ஜமுனா மத்தூர் மலை இருக்குது சாத்தனூர் டேமு இருக்குது எல்லாமே இங்கே சுற்றி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே இன்னும் பச்சனுன்ட்டு எங்களுக்கெலாம் விவசாயம் போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வெளிலேருந்து வந்துட்டு இருக்காங்க நல்லாவே ரொம்ப சம்திங்காக நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது